எனக்கு உப்புமா செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நேரமும் கொஞ்சமாவும் செலவு கொஞ்சமாவும் சிக்கனமாவும் இருக்கும் கேசரியும் ரொம்பவும் பிடிக்கும் அதே மாதிரி அதுவும் சிக்கனமான பொருள் ரசம் ஈஸியாக அரைச்சிறலா துவையல் சிம்பிலாக அரைக்கலாம் ஈஸியான பொருள் நம்மகிட்ட இருக்கிற கருவேப்பிலை துவையல் கொத்தமல்லி துவையல்லா வச்சு ஈஸியாக அரைக்கக்கூடியது சத்தான பொருளும் கூட ஒன்றும் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் வராத உணவு ரசம் நல்லா சாப்பிலாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடகூடிய ஒன்றுனா ரசம் தான் அதிகம் எல்லோருக்குமே பிடிச்ச உணவு வந்து எல்லாமே பிடிக்கும்ணு சொல்லமுடியாது சத்தான உணவு சாப்பாடுணு பொங்கல் வந்து உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராத ஒன்றுனா இட்லியும் பொங்கல் நல்லா சொல்லலாம்